நான் செய்த சில முக்கிய சாதனைகளை பார்த்தோன்னாக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்று ஆறிலருந்து இன்னைக்கு வரைக்கும் பார்த்தா மக்கள் மத்தியில் வந்து நல்ல நல்ல விஷயங்கள கொண்டு போய் சேர்த்துறதுனால எனக்கு ரொம்பவும் பெருமையாக இருக்குது அதை நினச்சாலே மிக பெருமையாக இருக்குது நிறைய சாதனைகளெல்லாம் பண்ணியிருக்குறோம் மக்கள் மத்தியில் பார்த்தோன்னா படிக்காதவங்கள படிக்க வச்சிருக்கிறோம் அப்புறமா கெட்ட பழக்கத்தில் இருக்குறவங்கள வந்து நல்ல வழியில் திருத்திருக்கிறோம் இன்றைக்கு மதுவுனால் வந்து மக்கள் எப்படி சீரழிஞ்சு போறாங்கன்றதை பற்றி நிறைய பாட்டு மூலயமாவும் நாடகம் மூலயுமாவும் மக்களுக்கு நிறைய விஷயங்கள எடுத்து உரைச்சிருக்கிறோம் ஹெச்ஐவிஸ்லருந்து எப்படி அதிலருந்து எப்படி மீண்டு வரணுன்றதை பற்றியும் சிசு கொலை பற்றியும் அந்த பெண் சிசு கொலை பற்றி நிறைய ஆண் பெண்ணுக்கு இருக்கக்கூடிய அந்த பேதங்களை பற்றி எல்லாம் நிறைய விஷயம் மக்கள் மத்தியில் செஞ்சதனால ரொம்பவும் பெருமையாக இருக்குது அதே ஒரு சாதனையாகவும் நான் நினைக்கிறேன்